ஹலோ அஞ்சு ரோடு சரவணா பரோட்டாங்களா நான் இங்கே அஸ்தம்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க ஒரு பத்து பரோட்டா வேணுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இன்னும் ஒரு பதினஞ்சி நிமிஷத்துல வந்துடும் அப்படின் சொன்னாங்க ஆனால் மணி இருபது நிமிஷம் ஆகி போச்சிங்க இன்னும் வந்து சேரல அதுதான் என்ன ஆச்சு நான் அவருக்கு ஃபோனு போட்டால் டெலிவரி கொடுக்குறவரு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு எப்போது தான் கொண்டு வந்து தருவாருங்க வீட்டில் எல்லோரும் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து ஃபோனை போட்டு அவர் எப்போ வருவார் எந்நேரத்துக்கு வருவார் வருவாரா இல்லையா கொஞ்சம் எதையாவது ஒன்று கேட்டு எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பவும் உங்களை கூப்பிட்டுங்களா ஆமாங்க நான் ஏற்கனவே அவருக்கு ஃபோனை போட்டேங்க அவர் எடுக்கலை வந்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லை வேறே எங்கேயாச்சும் போயிட்டாரா ஒன்றும் தெரியல நாங்கள் சாப்பாட்டை ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குறோங்க இன்னும் வந்தப்பாடு இல்லை நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சட்டுன்னு அவர் வந்து எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் எதாவது பண்ணுங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் உட்கார்ந்து இருக்கிறாகங்க அவங்களாம் இன்னும் யாரும் சாப்பிடல கடையிலேருந்து வந்துடும் வந்துடுன்னு சொல்லிக்கிட்டே நாங்களும் நேரத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் சாப்பாடு வந்த மாதிரி இல் தெரியல நீங்கள் ஒ தயவு செய்து அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு கொஞ்சம் உடனே வந்து தர சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு நான் பேசாமல் ஆர்ட்ரை கேன்சல் பண்ணிடலாமானுட்டு இருக்கிறேங்க என்னாங்க நீங்கள் தான் எதாவது ஒரு பதில் சொல்லணும் சார் இதுக்கு